ஆ குட் ஈவினிங் மேம் மேம் என்னோடய க்ளாஸ் லீடர் உங்களை என்னை கூப்பிட்றதா சொல்லியிருந்தாங்க என்ன ரீசன் தெரிஞ்சிக்கலாமா மேம் ஓகே மேம்

ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்கியூ மேம் எப்போ மேம் ஆனுவல் டே ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஷியோர் மேம் ஆ ஓகே

கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக மேம் ஆ மேம் நான் லாஸ்ட் இயர் நம்மளுக்கு ஸ்கூல்ல சினி சாங்ஸ்ஸே அலவுடு இல்லை மேம் இந்த இந்த இயர் எப்படி மேம் சினி சாங்க்ஸ் அலவுடா மேம் ஓகே மேம் ஓகே மேம் சரி ஓகே மேம் மேம் யா மேம் ஷியோர் மேம் மேம் ட்ராமாஸ்ஸும் இருக்கட்டும் அந்த ட்ராமாவில வந்து நம்ம டான்ஸ்ஸும் ஆட் பண்ணோம்மா இன்னும் கொஞ்சம் என்தூவாக இருக்கும் மேம் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் ட்ராமான்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவேர்னெஸ் கொடுக்குற ட்ராமாவெலாம் நிறையா பண்ணலாம் மேம் ஆ அவேர்னெஸ்னால் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்ணுரிமை பற்றி நிறையா பேர் பேசுகிறாங்க ஸோ தட் நம்ம பெண்ணுரிமைய வச்சியே ட்ராமா ப்ளஸ் டான்ஸ்ஸு ரெண்டுமே ஆட் பண்ணி பண்ணலாம்ல மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஷியோர் மேம் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வெ யார் யார் எ எந் எந்தமாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க எந்தெந்த கேரக்டர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் போல் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம்

சரி மேம் கண்டிப்பாக மேம் தேங்க்கியூ ஸோ மச் மேம் ஆ